இந்தியாவில் பார்த்தீங்கன் சொன்னீங்கன்னால் வருஷத்துக்கு மூணாக பிரித்து காலாண்டு அரையாண்டு முழாண்டுன்னு சொல்லி பிரித்து தேர்வுகள் நடத்துகிறாங்க அதன்படியாய் பிள்ளைகள் படிக்கிறார்கள் இந்த கல்வி முறையில் பார்த்தீங்கன் சொன்னால் பிள்ளைகள் படிக்கிறதுக்கே முழு நேரத்தையும் கொடுக்கறத போல் இருக்குது ஆனால் மற்ற நாடுகளெலாம் பார்த்தா படிப்போடு கூட சேர்ந்து அந்த தொழில்நுட்பத்தையும் அந்த பிள்ளைகள் படிக்கிற வகுப்பிலே கற்றுக்கொடுக்கிறார்கள் அதேபோல் நம்ம இந்தியாட்க இந்தியாவுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த போல் ஒரு தொழில் அந்த மாரி தொழில் கல்வியும் படிக்கும்பொழுதே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் தொழில் கல்வியில் வளரும்பொழுது நம்ம நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு கல்வியிலே ஒரு மிகப்பெரிய வ வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியும் ஏன் சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து மார்க்குக்காக மட்டுமே படிக்கிறாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கணும் சொல்லிட்டு அதை ஒரு வாமிட் எடுக்கிற மாரி படிக்கிறாங்க பட் அது பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் அது ஒரு தவறான கோணத்தில் போய்க் கொண்டு இருக்குது அதை முற்றிலும் மாற்றி ஒரு தொழில்கல்வியோடுக்கூடிய ஒரு கல்வியை நம் இந்தியாவிலே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து